ஆ ஹலோ சொல்லுங்கம்மா ஆமாம்மா ஆ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா

வாங்கம்மா நீங்கள் முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனீங்கள்ல பரவாயில்லைங்களா

ஆ வந்து கொஞ்சம் இன்னும் என்ன என்னா பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நான் ரிப்போர்ட் எழுதி டாக்ட்டர்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன் ஆ சரி மேடம் சரிம்மா ஆ சரிம்மா நான் சொல்லுறேன் சாய்ந்தரம் ஈவினிங் தான் டாக்டர் வருவாப்புல அப்பாயின்மெண்டு போட்டு வைக்கிறேன் நீங்கள் சாய்ந்திரம் வாங்க ஆ சரிம்மா